எனக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர் மு மேத்தா அவர்கள் அவர்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படினா இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி ரொம்ப ரசனையாக இருக்கும் ஒரு ஆண் பெண் உறவை பற்றி ரொம்ப அழகான ஒரு புரிதலோடு ஒரு கவிதை எழுதுவாரு நிறைய திரைப்பட பாடல்களோடு மு மேத்தா அவர்களுடைய பாடல்கள் வந்து இருக்குது அதனால எனக்கு மு மேத்தா அவர்கள் ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர்